எங்களுக்கு முன்னாடிலாம் வ வருமானம்னால் வயல் வேலைக்குதான் போவோம் வயல் வேலைக்கு போய் நானும் களை எடுப்பேன் நடவு நடுவேன் எங்கள் வீட்டுக்காரங்க நாற்று பறிப்பாங்க அண்டை போடுவாங்க வயல் வேலை எல்லாமே செய்வாங்க இப்போது போயிருந்தால் இப்போது எனக்கு அறுபது வயதுக்கு மேல் ஆகுது அதனால வேலை செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால வெயில் நேரத்தில் ரொம்ப போக முடியலை நூறுநாள் வேலைக்கு போவோம் அப்படி இல்லைன்னா இப்போ பஞ்சு எடுக்கிறாங்க பஞ்சு எடுக்கப் போகும் போது சாயங்காலம் நேரமாக பார்த்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் போவோம் கிலோ பத்து ரூபான்ட்டு பஞ்சு எடுப்போம் எதோ எங்களால் முடிஞ்ச மட்டும் எடுத்து எடுத்துட்டு அந்த காசு வருமானத்தையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பற்றாததுக்கு எல்லோரும் வீட்டில் பட்சணம் போடுவோம் பலகாரம் எதாவது வடை பஜ்ஜி போண்டா சமோசா அப்படின்னு வயல்வெளிக்கு வேலைக்கு வந்து கேட்பாங்க இங்கே வடை இத்தனை இருபது பேருக்கு வேணுங்க முப்பது பேருக்கு வேணுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அது எல்லாமே பண்ணிக் கொடுப்போம் டீ போட்டும் கொடுங்கம்பாங்க டீ போட்டு வயலுக்குக் கொடுத்து அனுப்புவேன் ஒவ்வொரு வயல்லேயும் இந்த அவங்க வீட்டில் நல்லா இருக்குது அதனால போய் அங்கேயே போய் கேளுங்கள் ஆர்டர் கொடுத்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்கன் தான் மொதல் நாளே வந்து சொல்லிவிடுவாங்க அதனால நான் எல்லோருக்கும் போட்டுக் கொடுப்பேன் ம மற்றபடி இன்னும் வருமானத்துக்கு வந்து வயல் வீட்டு வாசலில் ஒரு பெட்டிக்கடை மாதிரி வச்சுருக்கோம் அதில் வெற்றில சீவல் ஜீனி டீத்தூள் சவுக்காரம் ஷாம்பூ பசங்களுக்குச் சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் எல்லாம் வச்சுருக்கோம் அதுக்கும் கொஞ்சம் வருமானம் வரும் அதையும் வச்சு எதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கொல்லைப்பக்கம் வந்து மாமரம் இருக்குது அதில் சின்ன மாங்காய் பிஞ்சுலேருருந்து விழும்போது கொஞ்சம் விற்போம் இப்போ பெரிய மாங்காயாக போனவொடனேயும் அந்த மாங்காயெல்லாம் பறிச்சி யாராவது வந்தாங்கன்னால் கொடுப்போம் செலவுக்கு ஆகுமேனுட்டு பழமாக பழுக்க வச்சும் எல்லோருக்கும் கொஞ்சம் கொடுப்போம் நார்த்தை மரம் இருக்குது அந்த நார்த்தங்காயை வந்து கேட்குங்க அதுவும் ஊறுகாய் போடுறதுக்கு அதையும் விற்போம் எலும்பிச்ச மரம் இருக்குது எலும்பிச்சங்காயும் பறிச்சி ஊறுகாய் போடுறத்துக்கு வந்து கேட்பாங்க அதையும் கொடுப்போம் கடாரங்கா காய்ச்சிருக்கு கடாரங்காயும் விற்போம் வாழ போட்டிருக்கோம் கொல்லையில் அதை எல்லோரும் வந்து வாழை இலையும் எதோ விசேஷத்துக்கு வந்து கேட்பாங்க கொடுப்போம் வாழை மொட்டு வாழைத்தண்டு எல்லாம் வீட்டு வாசல்லேயே வச்சுக்கிட்டு அதையும் கொடுப்போம் வாழைக்காய் அது வாழைக்காயும் அதேமாதிரி வந்து கேட்பாங்க ஒரு சீப்பு ரெண்டு சீப்புன்னு கொடுப்போம் வாழைப்பழமாவும் அதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேட்குறவங்களுக்கு பழுக்க வச்சும் கொடுக்குறது காய்கறியும் தோட்டத்தில் போட்டிருக்கோம் வெண்டை கொத்தவர கத்திரி எல்லாம் வச்சுருக்கோம் அதை வந்து எல்லோரும் கேட்பாங்க கேட்கும்போது வாசலில் சின்னதாக கூறு மாதிரி வச்சுக்கிட்டு அதை பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் நேரத்தில் வீட்டு வாசலில் வச்சுருப்போம் அத எதோ பைக்கில் அப்படியே போகிறவங்க வர்றவங்க அந்த காய்கறியும் வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் வச்சுதான் இந்த வருமானமெலாம் வச்சு வயதான காலத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்